ஒரு சவாரிக்கு வந்து ஒரு குதிரையை வந்து தேர்ந்தெடுக்கும் போது அதை பற்றின பரிசீலிக்க வேண்டிய விஷயங்கள் முதல் விஷயங்கள் அதோடய காதுகள் அதோடய காதுகள் வந்து படுத்திருக்கற மாதிரி இருந்துச்சுனு சொன்னால் அது சவாரிக்கு வந்து தயாராக இல்லைன்னு அர்த்தம் அதுவே காதுகள் வந்து நீளமாக அதாவது விரைப்போடு இருந்துச்சுனு சொன்னால் அது சவாரிக்கு தயாராக இருக்குனு அர்த்தம் அடுத்ததாக நம்ம ஒரு குதிரையை பற்றி குதிரைக்கிட்ட பார்க்க வேண்டிய விஷயம்னு சொன்னால் அதோடய கால்கள் அதோடய கால்கள் வந்து எந்த அளவுக்கு திடமாக இருக்குன்றதை வந்து உறுதியாக வந்து நம்ம வந்து முதலில் பரிசீலிக்கணும் பரிசீலித்துட்டோம்னு சொன்னால் அது வந்து குதிரைக்கு அதாவது சவாரிக்கு தயாராக இருக்கா இல்லை சோர்வாக இருக்காநிறத்தை பற்றி தெரிஞ்சுடும் அடுத்ததாக அதோடய வால் அதோடய வால் வந்து எந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த குதிரைக்கு வந்து ஒரு சவாரிக்கு போகிறதுக்கான அதோடய எனர்ஜி இருக்குது அப்படினு வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது குதிரை குதிரையை சவாரி செய்கிறதுக்கு முன்னாடி அதோடய லகான் வந்து சரியான சரியாக பூட்டப்பட்டிருக்கா அதோடய மூக்கணாங்கயிறு சரியா இருக்கா அதுக்கு வந்து சரியான உணவு வந்து கிடைச்சிடுச்சா அதுக்கு முன்னாடி நாள் வந்து அது சரியான முறையில் நோய்வாய்ப்படாமல் தூங்கியிருக்கா இதை இது மாதிரி விஷயம்லாம் நாம் பார்த்துட்டோம்னு சொன்னால் ஒரு குதிரையை வந்து நாம் அதோடய சவாரிக்கு வந்து தயாராக இருக்கா இல்லையான்றதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் மேலும் குதிரையை குதிரை சவாரி செய்யும் போது அதில் மேல் உக்காரக்கூடியவர் வந்து சரியான உடைகளையும் சரியான பாதுகாப்பு கவசத்தையும் போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் குதிரை ஒரு வேளை முரண்டு பிடிச்சு நம்ம கீழே தள்ள நினைத்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு காயம் எதுவும் இருக்காது